உலகத்தில் தோன்றிய முதல் மொழின்னா அது தமிழ் தான் ஏன்னா உலகத்தில் தோன்றிய முதல் மனிதன் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரலாற்றுலையே வந்து இருக்கு அவன் பேசிய முதல் மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி வந்து நிறைய மொழிகளுக்கு வந்து வேராகவும் இருக்கு மலையாளம் தெலுங்கு இது இந்த சொற்கள் எல்லாமே வந்துவிட்டு தமிழ்லருந்துதான் வந்துது தமிழ் வந்துவிட்டு முதல் முதல்ல வந்துவிட்டு மனிதன் வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தறத்துக்காக ஓசைகளை வந்துவிட்டு அவ் ஓசைகள் மூலையமாக வந்துவிட்டு தன்னோட உணர்வை வந்து வெளிப்படுத்துனான் அந்த ஒரு ஓசையே காலப்போக்கில் வந்து ஒரு மொழியாக வளர்ந்து தமில்மொழியா வந்துவிட்டு வளர்ந்து வந்துச்சு அதற்கப்பறோம் புலவர்கள் வந்து பாடல்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் தமிழ வந்துவிட்டு வரலாற்றில் வந்து பதிவு செஞ்சாங்க இது மூலையமாக வந்து தமிழ் வந்து இன்னும் நல்லா வந்து வளர்ந்து நிறையா சங்கங்கள் அமைத்து தமிழ வந்து வளர்த்தாங்க சங்ககால புலவர்கள் மூலம் முதல் தற்க்கால புலவர்கள் வரை எல்லாருமே வந்து தமிழுடைய பெருமையை வந்துவிட்டு அவங்களோ அவங்க வந்து வரலாற்றில் தமிழ் வரலாற்றில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இந்த மூலையமாக வந்து தமிழ் வந்து ஒரு அழியாத வந்து இடத்தை வந்து பெற்றிருக்கு